நான் சந்தித்த சவால்கள் எனக்கு இரண்டாவது பிள்ளை கருவில் டியூப்பில் கரு தரித்து விட்டது தொண்ணூறு நாளில் அது வெடிக்கிற ஸ்டேஜூக்கு போய் ஹாஸ்பெட்லுக்கு எமர்ஜென்சியாக எடுத்துகிட்டு போனாங்க பாண்டிச்சேரி ஹாஸ்பெட்லுக்கு ஜிப்மெர் ஹாஸ்பெட்லில் உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த டியூப்பை எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன அந்த உயிர் போகிற நேரத்தில் என்னை காப்பாற்றி என்னை வெளியே கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மே மாதம் நான் பைக்கில் போகும் போது கீழே விழுந்து வலது கை உடைந்து விட்டது அந்த இடத்த ஜாயின்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பெட்டலில் பிளேட் வைச்சு சர்ஜரி பண்ணணும் சொல்லி சொன்னாங்க அப்போது ஒரு டாக்ட்ரு ஜஸ்டீன்ங்ற டாக்ட்ரு கிட்டே போனோம் அவர் பிளேட் இல்லாமல் க கட்டு மூலமாகவே சரி பண்ணுற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னார் அந்த ஆலோசனையை கேட்டு அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் போய் கட்டுப்போட்டு அதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலும்பு கூடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டேன் அதையும் தாண்டி நாற்பத்து எட்டு நாளில் அந்த எலும்பு கூடி என் கை திரும்ப பழையப்படி வேலை செய்கிறதுக்கு ஏற்றதாக மாறியது இது எனக்கு நான் சந்தித்த சவாலில் ரெண்டாவது சவால்